இன்னமும் நாங்கள் கலாச்சாரத்தை க கடைபிடித்துட்டு தான் இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏஜுக்கு வந்துச்சின்னால் முட்டை முட்டையில் வந்து வெளக்கெண்ணெய் கலந்து குளிக்க வச்ச உடனே அதை கொடுப்பாங்க அதுவந்து அப்போ இருந்து இருக்கிற ஒரு விஷயம் அது கொடுத்த பின்னாடி அதை குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்பறன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கக்குள்ள அவங்களுக்குலாம் நலங்கு வச்சு அது அது நிறைய சாங்கியம் சம்பரதாயம் அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது அப்றம் மஞ்சள் மஞ்சள் பருப்பு இதெல்லாம் வச்சு செய்வாங்க